நான் செய்த சாதனைகள் அப்படின்றத வேணா சொல்ல முடியும் மிகப்பெரிய சாதனைனு நான் ஏதும் இதுவரைக்கும் எதுவும் பண்ணிணதா எனக்கு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்சு பல மனிதர்களுக்கு பல விஷயங்கள்ல பல இடங்களில் நான் வந்து என்னால் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை வந்து நான் செஞ்சுருக்கேன் என்னோடய தலைமையின் கீழே அதாவது மற்றவங்களாம் சொல்லுவாங்க நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு போய் கலந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னோடய தலைமையில் எனக்கு இப்பொழுது நாற்பத்தி நான்கு வயதாகிறது ஆனால் என்னோடய தலைமையில் என்னோடய குடும்பத்தார் சுற்றம் சூ சூழ்நிலை இவங்களை எல்லாத்தையும் அரவணைச்சி என்னோடய தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு நாலு கல்யாணங்கள் நான் என்னை நான் முன்னிறுத்தி சில விஷயங்கள் பேசி மாப்பிள்ளை வீட்டாருக்கும் பெண் வீட்டாருக்கும் பேசி நான்கு திருமணங்கள் செய்து வைத்து உள்ளேன் இது பெற்றோரின் சம்மதத்தின் பேரில் இது வந்து காதல் திருமணமா அப்படின்னு கேட்டால் அது இல்லை ஆனால் குடும்பத்தின் உள்ள பேர்களில் எல்லா வகையிராளையும் உறுதிபடுத்தியும் அவுகளோட எந்த மன சங்கடங்களும் இல்லாமல் என்னோடய தலைமையின் கீழே ஒரு நாலு கல்யாணங்கள் வந்து செஞ்சு வச்சுருக்கேன் என்னோடய சாதனை என் நான் வந்து இருக்கிற துறையில் மிகப்பெரிய அளவில் என் பெயர் சொல்லக்கூடிய அளவில் இருக்கணும் அப்படின்றத வரும் காலங்கட்டங்களில் ஏற்படுத்தணுன்றதை நான் மிகப்பெரிய சாதனையாக நான் வந்து பண்ணணுன்றதை நினைக்கிறேன் நான் என்னோடய துறை அப்படிங்குறது வந்து பார்த்திங்க அப்படினா ஜோதிட துறையில் மிகப்பெரிய ஆளாக மிகப்பெரிய பேர் கொண்டவராக வருங்காலங்களில் வரணுன்றதை என்னோடய மிகப்பெரிய சாதனையாக நான் ஏற்படுத்திக்கணுன்றதை நான் விரும்பறேன்